ஆ ஹலோ ஸ்ரீ ட்ராவல் ஏஜென்சியா ஆ மேம் இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் டூர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்து வண்டி வந்து புக் பண்ணனும் ஒரு முப்பது பேர்கிட்டே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் என்ன மேம் நாங்கள் ஊட்டி கொடைக்கானல் மூணார் இதே மாதிரி ஹில்ஸ்டேஷன்ஸெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் மேம் ஆ என்னைக்கு ஆ என்னைக்கு கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் சண்டே வந்து போகலான்னு இருக்கோம் ஆ ஆமாம் நைட்டு தான் கிளம்பணும் ஒரு ஒரு பதினைஞ்சு நாள் கிட்டத்தட்ட ட்ராவல் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம் ஆ ஓகே மேம் இப்போ எப்படி ஆ ஓகே மேம் ஆ ரூம்ஸெல்லாம் வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா ரூம்ஸ் ஃபுட்டு ஆ ஓகே மேம் இதுக்கு எவ்வளோ மேம் அமௌண்டு வரும் டூ லேக்ஸா மேம் இது எப்படி வண்டிக்கு எல்லாமே சேர்த்து தானே ஃபுட்டு ரூம்மு எல்லாத்துக்கும் சேர்த்து தானே என்ன மேம் புரியல ரொம்ப அதிகமாக இருக்கே மேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா ஆ ஓகே மேம் இல்லை மேம் எப்போதுமே உங்கள் இது ட்ராவலில் தான் புக் பண்ணி போவோம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஆ சரி ஓகே மேம் ஆ ஓகே மேம் சண்டே வந்து வண்டி அனுப்புச்சிடுங்க ஆ நைட்டு ஒரு டென்னோ கிளாக் போல் ஆ ஓகே சரி ஓகே தேங்க் யூ ஆ ஓகே மேம் தேங்க் யூ